ஜாகிங் காலையில் ஏஞ்சவொடனே போயிடுவேன் ஏன்னால் ஏஞ்சவொடனே வாலிபால் ப்ராக்டிஸ்காக கிளம்பணும் அதனால் ஜாகிங் சீக்கிரமாக ஏஞ்சு போவேன் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஜாகிங் போனால் அந்த நாள் முழுக்கவே அண்ட் நான் சில உடற்பயிற்சிகள் ரெகுலராக பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் வாலிபால் டீமில் இருக்கிறதால தினமும் ஜாகிங் போயிதான் ஆகணும் அண்ட் கலோரீஸையும் கொழுப்பையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாதான் வாலிபால் டீமில் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜாகிங் போயிட்டுருக்கேன் அதனால் என்னோடய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு